நான் ஃபர்ஸ்ட்டு நீச்சல் கற்றுக்கினது அஞ்சாவது படிக்கும்போது அஞ்சாவது படிக்கும்போது எப்படி கற்றுக்குன்னாக்கா மாமா அண்ணாலாம் கிணத்துல குளிச்சிட்டுருந்தாங்க அந்த சம்மர் லீவ் விடுவாய்ங்கல்ல அந்த லீவு டையத்தில் நானும் குளிக்கிறதை போய் வேடிக்கை பார்த்துட்ருந்தேன் மேலே உட்காந்துட்டு மாமா குளிக்கிறம் மச்சானார் நீச்சல் தெரியாது மாமான்னே நான் கற்றுக் கொடுக்குறேன்னாரு சரி மாமான்னு கிணத்துல குதி மச்சான்னாங்க குதிச்சேன் ஃபர்ஸ்ட்டு மூணு டையம் உள்ள போய்விட்டேன் நீந்த முடியல அப்புறம் இழு தூக்கிகிட்டு வந்தாங்க திரும்பவும் குதிச்சு இப்படி தான் நீ நீந்தணுன்னு சொன்னாங்க அதே மாரி குன் குதிச்சு நீ நீச்சல் அடிச்சிகிட்டு கரைக்கு வந்தேன் திரும்பவும் மேலேந்து நான் தனியாக குதிச்சு வந்தேன் அதுக்கப்பறம் நானே நீச்சல் அடிக்க ஆரமிச்சிவிட்டேன் அப்புறோம் டெய்லியும் அந்த ஸ்கூல் முடிஞ்சு ஸ்க் சம்மர் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது திரும்பவும் ஒன்னாக மாமா ஃப்ரெண்ட்ஸுலாம் குளிக்க போவாங்க கிணத்துக்கு குளிச்சிவிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க காலையில் அவங்களோட போய் குளிப்பேன் குளிச்சிவிட்டு முடிச்சிவிட்டு ஈவினிங்கி விளையாடிட்டு நைட்டும் திரும்பவும் ஒரு ஆறு மணிக்கு போய்விட்டு திரும்பவும் இன்னோரு குளியல் இந்தமாரி டெ டெய்லியும் குளிப்பேன் எனக்கு தண்ணியை பார்த்தாலே பயம் எனக்கு எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி குளிக்கணும் முடிவு பண்ணிட்டா எதுல எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி குள்ச்சிருவேன் தண்ணியை பார்த்து பயம் ஆழமா இருக்கும் அல அதிகமாக வருது அதை பார்த்துலாம் எந்த ப இதுவும் பயங் கிடையாது ஜாலியாக கு எது எந்த இதுவாக இருந்தாலும் ஜாலியாக குளிப்பேன் தைரியமாக இருப்பேன் தண்ணியை பார்த்து பயந்ததுலாம் இல்லை அதுவே நான் நீச்சல் கற்றுக்கினதும் எல்லானே மற்றவங்க கேனவு கேனை கட்டிவிட்டு கற்றுப்பாங்க ஸ் அந்த ட்யூபை போட்டு கட்டிப்பேன் கற்றுப்பாங்க கட்டி நான் எதுவுமே இல்லை குதிக்க சொன்னாங்க குதிச்சேன் இப்படிதான் அடிக்கணுன்னாங்க அடிச்சு கற்றுக்குனேன் அந்தமாதிரிதான் என்னோடைய அனுபவம் மற்றபடி நான் அதுக்காண்டி ரிஸ்க் எடுத்து இதெலாம் பண்ணது கிடையாது சும்மா ஒரு பத்து நிமிஷத்தில் நீச்சலுக்கு பழகிவுட்டாங்க கூட இருந்தவங்க அந்தமாதிரி அண்ணா மாமான்ற போது தைரியம் தனி தைரியம் இல்லை அப்படியே தைரியத்தோடவே வளர்ந்ததுனால எனக்கு இது வரையும் தண்ணியை பார்த்து பயந்தது பயங் கிடையாது